ஆ வணக்கம் மேடம் மேடம் கிருஷ்ணமூர்த்தி மேடம் திருநெல்வேலி மேடம் மேடம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிணது மேடம்

இன்னும் எதுவுமே வரலையே மேடம் சொல்லி செய்தி இன்னும் வரலை இன்னும் மேடம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஆனால் வரலையே மேடம் நான் ரெண்டு நாளில் சொல்லிடறேன் மேடம் ரெண்டு நாளில் கன்ஃபார்ம் ரெண்டு நாளில் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் மேடம் உங்களுக்கு அது பண்ணலையே மேடம் பண்ணி வச்சுருந்தோம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஓகே மேடம்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேடம் வேறு என்னனு கன்ஃபார்ம் பண்ணி ஆ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்